ஹலோ சார் ஹலோ சார் நான் உங்கள் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேங்க சார் நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்டு ஏன் பேர் சித்ரா ம் ஆமாம் சார் நான் நே போன வாரம் வந்துவிட்டு நம்ம காலேஜ் பஸ்ஸில் தான் சார் போனேன் வீட்டுக்கு அப்போ ஐடி கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு போல் எங்கே மிஸ் ஆனுச்சுங்கிறது தெரியல வீட்டில் மிஸ் ஆனுச்சா இல்லை பஸ்லையா இல்லை வேறு எங்கேயும் போகும்போது மிஸ் ஆனுச்சான்னு தெரியல ஆ கேட்டு பார்த்தேன் அவங்க வந்துவிட்டு நிறையா ஐடி கார்டு இருக்குன்னு காமிச்சாங்க ஆனால் அதில் என்னோடது இல்லை ம் ஆமாம்ங்க சார் இப்போ அடுத்தமாதம் எக்ஸாம் வருது அதற்கு ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு ஐடி ப்ரூஃப் வேணுங்குறாங்க அப்புறம் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணுறதுக்கும் ஐடி ப்ரூஃப் வேணும் ஒர்ஜினல்லு ஆமாம் அதற்கும் வேணும் தான் சார் அதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க என்னன்னு கேட்டு பண்ண சொன்னாங்க ம் சாரி சார் சாரி சார் ஆ அவங்ககிட்ட கேட்டதுக்குதான் சார் பிரின்ஸ்பால்ட்ட கேட்டுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க

ம் ம் சரிங்க சார்

சரி சார் ம் ஆமாம் சார் ம் சரி சார் சரி சார் ஓகே ம் சரி ஓகே சார் ஓகே தேங்க்ஸ் ம் ம்